ஆமாம் நீங்கள் ஓகே ஓகே

ஓகே ஓகே ஓகே எவ்வளோ சதுரடி கட்டணும் உங்களுக்கு ரெண்டு சதுரடிக்கு மேலே வருமா இப்போ காம்பவுண்ட் ஃபுல்லா சுற்றியும் கட்டி விட்றதாங்க இல்லை ஒரே ஒரு செவரு மட்டும் வச்சுடறதா சுற்றி பாக்ஸ் மாதிரி கட்டி வீட்டை சுற்றி பாக்ஸ் மாதிரி கட்டி விட்றதா ஓகே ஓகே அங்கே வந்து கல்லு ரேட்டு சிமெண்ட்டு இதெல்லாம் பார்த்துதான் சொல்ல முடியும் ஆ ஆ குத்து மதிப்பாக சொல்லணுன்னா ஒரு ஐயாயிரூபா பக்கம் வரும் ஐயாயிரம் ஐம்பதுரூபா சரி ஐம்பதாயிரம் கம்மியாவா அதான் நேரில் வந்து பார்த்தாதான் தெரியும் எப்படின்ட்டு அதுக்கு நீங்கள் நேரில் வந்து பார்த்ததுக்கப்பறமேட்டு வேணால் கம்மி பண்ணிக்கலாம் அப்படிதான் பண்ண முடியும் இப்போ வந்து குறிப்பிட்ட ரேட்டு தான் சொல்லிருக்கேன் இன்னும் அதுவும் நான் இது பண்ணல கன்ஃபார்ம் பண்ணல குறிப்பிட்ட லே ரேட்டு இந்த மாதிரி ஆகுன்னு சொல்லிருக்கேன் அங்கே வந்து பார்த்துட்டு வேணால் ரேட்டு எப்படின்னு பேசிக்கலாமே இன்னும் ஆள் கூலி இவங்கள கூப்பிட்டு வரதுலேருந்தெல்லாம் பெட்ரோல் செலவு அந்த மாதிரி செலவு இருக்குது அதையும் பார்க்கணும் நம்ம ஆளுங்களெல்லாம் இருக்காங்களா சரி சரி ஓகே ஓகே அப்போ வீடு சுற்றி பண்ணணுன்னால் எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு மேஸ்திரி பக்கம் வேணும் அதுக்கு ஆளுங்கள் இருக்காங்களா உங்ககிட்டே மேஸ்திரிங்க ஆ சரி சரி ஆனால் ஒருத்தரு மேஸ்திரி மேஸ்திரி மட்டும் இன்னும் ஒருத்தரு பத்தவில்லையா உங்களுக்கு அளவெடுத்து ரேட்டு எவ்வளோன்னு உங்களுக்கு ரேட்டு எவ்வளோன்னு உங்களுக்கு சொல்லணுமா ஓகே ஓகே சரி சரிங்க நான் அதுதான் குறிப்பிட்ட ரேட்டு சொல்லிருக்கேன் உங்ககிட்டே அதுக்கு மேலே அங்கே நேரில் வந்து வேணால் பார்த்து அதுக்கான ரேட்டு நான் சொல்லறேன்னே இப்போ ஃபோன்லேயே டீடெயில்ஸ் சொல்ல முடியாதுல்ல நேரில் வந்தால் அளவெடுத்து பார்த்து அதுக்கு கல்லு ரேட்டு அதுக்கு தகுந்தமாதிரி நம்ம பண்ண முடியும் நீங்கள் எதில் செங்கல்லில் கட்டுறமாரியா இல்லை ஆலோப்ளாக்கா ஓகே ஓகே அது வந்து நம்ம அளவெடுத்துதான் அளவெடுத்துதான் ஆலோப்ளாக் எத்தனை கல்லு எறக்குறதுன்னு நம்ம பார்க்க முடியும் நம்மளே இப்போ குறிப்பிட்ட கல்லு சொல்ல முடியாதுல்ல ஏன்னா நீங்கள் வீட்டை சுற்றி காம்பவுண்ட் வைக்கணும் அப்படின்றீங்க நம்ம வந்து அளவு எடுத்துக்கிட்டால் அதுக்கு தகுந்த கல்லை நம்ம சொல்லலாம் ம் அதுக்குதான் அளவு எடுத்துட்டுதான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியுன்னு வச்சுக்கோங்களேன்

மேஸ்திரிக்கு கூலியா ஆறு டு ஆறுன்னால் ஆயிரத் ஆயிரூபா பக்கம் வாங்குறாங்க ஆயிரத்தி நூறு ரூபா பக்கம் மேஸ்திரி இப்போ சித்தாளுன்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு முந்நூறு ரூபா பக்கம் ஒம் ஒன்போது டு ஆறுக்கு முந்நூறு ரூபா வாங்குறாங்க பஸ் ஃபேர் தனியாக ஐம்பது ரூபா தந்துடணும் அவங்களுக்கு அதுதான் நான் வந்து உங்களுக்கு எப்படின்னு பார்த்துட்டு அங்கே வேலை இது பண்ணுட்டு நான் எத்தனை ரூபான்னு ரேட்டு உங்ககிட்டே பேசுறேன்னே ஆமாம் ஓகே ஆ சரிங்கக்கா முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக பண்ணுறோம் ஆ சே ஆ